இந்த வண்டியோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கனா இந்த வண்டியில் வந்து டுவின் ஏபிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சின வரும் அப்படின்னு கேட்டிங்கனால் இந்த டுவின் ஏபிஸ் ஒரு சிக்ஸ்ட்டி வரைக்கும் தான் வேலை செய்யும் நீங்கள் சிக்ஸ்ட்டிக்கு மேலே ஒரு எயிட்டி ஹண்ட்ரட்டெலாம் போய் பிரேக் அடிச்சுங்கனா உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னுல்ல பிடுச்சா ஸ்கிட் பண்ணி உற்றும் மூணாவது விஷயம் என்னெனா இதில் மொத்தம் எட்டு சென்சார்ருக்கு இல்லையா இந்த எட்டு சென்சார் நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாயிருக்கும் எட்டு சென்சாரும் நீங்கள் சடான ஒரு இடத்துல ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் பிரேக் அடிச்சிங்கனா அந்த சென்சார் ரெக்கவரி ஆகிறதுக்கே ஒரு டென் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னெனா இதில் வந்து ஆண்ட்டி லாக்கிங் சிஸ்டெம் அப்படின்னு ஒன்று புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாம் பிளஸ்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் இதனால இன்னொரு பிரச்சின என்னெனா இது வந்து ஹெவியாக பேட்ரியை கன்சூம் பண்ணும் ஹெவியாக பேட்ரி கன்சூம் பண்ணிணா உங்களுக்கு சீக்கிரம் பேட்ரி மாற்றுற செலவு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதோட பெரிய செயின் பிராக்கெட் அந்த செயின்ஸ் பிராக்கெட் பெருசாயிருக்குறதுனால ரொம்ப நாள் வரும் அப்படின்லாம் கிடையாது ஒன் இயர் குள்ளேயே அது வந்து தேஞ்சு போயிடும் அதனால நீங்கள் அதை மாற்றணும் இன்னொன்று என்னெனா இதுக்கு வந்து செயின் கவரே கிடையாது அதனால வந்து நீங்கள் அடிக்கடி செயினை கிளீன் பண்ணி லூப் பண்ணிட்டேருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் லூப் பண்ணாமல் விட்டிங்கனால் செயினோட ஃபிரிக்ஷன் அதிகமாகி கட்டாகிறதுக்கு கூட வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இது இதெலாம் இல்லாமல் இருந்துச்சுனால் வண்டி இன்னும் கொஞ்சம் இதாயிருக்கும் இதெலாம் இந்த வண்டியோட நெகட்டிவ் திங்